ஹலோ சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் செடி எல்லாம் ஏரியாவில் இருக்குதுங்க ஆனால் போய் வாங்கிட்டு தான் வரணும்ங்க ரோஸு மல்லிகை இது மாதிரி ஆ சொல்கிறேங்க மொத ஊனி உழவு போடணும்ங்க ஊனி உழவ போட்டு பார் பிடிக்கிணுங்க ஆ பார் பிடிச்சி இப்போ நான் மாட்டு சாணம் சாம்பல் சத்து ஆட்டு உரம் இதெல்லாம் முதல் போடணும் போட்டு பின்னாடி செடி செடியாக இருக்குது இல்லையா நடணும் வெட்டி செடி நல்லா வளர்ந்ததுக்கு பின்னாடி பூ எப்படி வருதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மறுபடி உரம் ரெண்டாவது கொடுக்குறதா வேண்டாமாங்கிறது நல்லா யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செடி எப்படி வருதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உரம் மறுபடி போடணும் என்ன செடிங்க ஆ ரோஸுங்களா சரிங்க ஏங்க ரோஸ் செடிக்கு வெங்காய தோல் போடலாங்க அப்புறம் நாம் முட்டை யூஸ் பண்ணுனோமுன்னா முட்டை அதனுடைய சொத்தைகள் போடலாம் ஆ வீட்டில் நாம் இந்த எரு இந்த விறகு வைச்சி எரித்தோன்னா அந்த சாம்பலெல்லாம் போடலாம் ஏன்னா எறும்பு இது மாதிரி எல்லாம் ஏறாது இதுவெல்லாம் போடலாம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு

தண்ணி எல்லாம் இப்போது சும்மா நம்ம தோட்டத்தில் ஒரு நாலஞ்சு செடி வைச்சிருந்தோமுன்னா நாம் பார் பிடிச்சிருக்கோம்லங்க அந்த பார்லுட்டு ரெண்டு வாரம் மூணு வாரம் வைச்சிருந்தனால அந்த ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணிவிட்லாம் ஏன்னா பாரில் தண்ணி ஊரும்போது நாலு நாளைக்கு ஒருக்கா ஊற்றினா போதும் தோட்டமாக இருந்துச்சுன்னா வீடாக இருந்தால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றலாங்க

மல்லிகை பூ செடியுமே அப்படி தான் நாங்கள் ஆனால் தொழுவுரம் ஆனால் மாட்டு உரம் ஆட்டு உரம் இது மாதிரி தான் அதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணணும் அதுவுமே அப்படி தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளானா செடிகளை கட் பண்ணணும் அப்புறந்தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் செடி எப்படி வருன்றததை பார்த்துட்டு பெருசாக இருந்தால் கொஞ்சம் எஸ்ட்ரா கட் பண்ணி விடணும் செடி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கரெக்டாக கட் பண்ணலாம் அப்போ அந்தந்த டைமில் பூ வரும் சீசன் முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் கட் பண்ணணும்ங்க அது ஏன்னா எல்லா டைமும் அதை பண்ண முடியாது ஆனால் அதை எப்படி செடி பூ மாறும் போது தான் அதை கட் பண்ணணும் ம் மாமரம் எல்லாம் தோட்டத்தில் இருக்குதுங்க மாமரம் எல்லாம் என்ன ஒரு வெயில் காலமா அதுவும் இல்லை மாமரத்து அடி நிழல் இருந்தாலும் பரவாயில்லை அதுங்களை எல்லாம் நெட்டி அதெல்லாம் பெருசு பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப சிரமம் மாமரம் எல்லாம் அப்புறம் அதை பெருசு பண்ணணும் அப்படின்னா அப்புறம் அது பெரிய மரமாக இருக்கும் போதே நாம் கீழ இருக்கிற வாதுகளை எல்லாம் அரக்கி விட்ரெல்லாம் பத்தாது மேலே போக போக காய் பூ இதெல்லாம் பிடிச்சிதுன்னாக்கா அப்புறம் பிஞ்சு பிடிக்கும் ஏன்னா சின்ன செடியிலேயே சீக்கிரம் பிடிக்கும் ஆமாம் அது மாதிரி பண்ணலாம் அதுக்கும் இந்து தொழுவுரம் எல்லாம் போடுற வரைக்கும் நல்லா இருக்கும் தொழுவுரம் கொடுக்குற வரைக்கும் அது எல்லாம் மா செடிகளுமே நல்லா இருக்கும்